ஹலோ குமார் கார்மெண்ட்ஸ் சார் சொல்லுங்க ஆ சொல்லுங்க சார் சரி சரி சார் ஆமாம் சார் நம்ம குமார் கார்மெண்ட்ஸ்ஸு சார் திருப்பூரில் இருக்குது பெரிய கடை பெரிய ஹோல் சேல் சார் எங்களது வந்து ரீடெயிலரே கிடையாது எல்லாமே ஹோல் சேல் தான் நீங்கள் வந்து என்ன மாதிரி கடை அங்கே பெரிய அளவில் வைக்க போகிறீங்களா இல்லை எப்படி வைக்க ஆ

வைக்க போகிறிங்க சரி சார் சரி சார் நம்மகிட்ட வந்து சார் அதாவது குழந்தைங்களுக்கு உள்ள டிரஸ் இருக்குது லேடிஸ்க்கு உள்ளது சாரீஸ் அந்த மாதிரி ஐட்டமும் இருக்குது ஜென்ஸ் ஐட்டமும் நிறைய பேன்ட்டு ஷர்ட்டு டீஷர்ட்டு இது மாரில்லாம் இருக்குது டீஷர்ட் அதிகமாக இருக்குது இது பனியன் கிளாத் மெட்டிரியல்ஸெலாம் உங்களுக்கு நிறைய சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும் சார் உங்களுக்கு என்ன மாதிரி தேவைபடுதுனு சொல்லுங்க அதுக்கு தகுந்தாப்பில் நம்ம கொட்டேஷன் ரெடி பண்ணிடுறேன் உங்களுக்கு

ஓகே ஓகே இதில் என்ன ஆமாம் ஆமாம் சார் நம்மளுது வந்து மேக்ஸிமம் எல்லாமே ரா மெட்டீரியல் எல்லாமே நல்ல மேனுபேக்ச்சரிங் எல்லாமே நல்லா பண்ணி கொடுக்குறோம் எல்லாேருக்குமே நம்ம வந்து இங்கே சிவகங்கைன்னு இல்லை சென்னை பாம்பே வரையிலும் நாங்கள் அமுசிட்ருக்கோம் அதனால் உங்களுக்கு வந்து மெட்டீரியலை பொறுத்தவரைக்கும் குவாலிட்டி வந்து நீங்கள் காம்பரமைஸ் பண்ண வேண்டிய தேவை இல்லை அவ்வளது நல்ல குலாலிட்டியாகவும் இருக்கும் மெட்டீரியலு அதனால் நீங்கள் உங்களுக்கு என்னென்ன ஆர்டர் வேணுங்கிறத எனக்கு அவசியம் நீங்கள் சொல்லிவிடுங்க இல்லைனா ஒரு இதாக அமுச்சி விடுங்க நான் அதுபடி உங்களுக்கு எல்லாத்தியுமே ரேட்டு எக்னாமிக்கலாகவும் குவான்டிட்டி எனக்கு கொஞ்சம் நிறையா கொடுங்க அப்போ தான் நான் வந்து உங்களுக்கு கரெக்டாக செய்ய முடியும் அதனால் எந்தெந்த மெட்டீரியலில் எவ்வளவு வேணும்ன் சொல்லிட்டு எனக்கு ஒரு டீடைல் கொடுங்க ஆ தாராளமாக நீங்கள் நேரில் வந்தீங்கனால் இன்னும் எல்லாத்தையும் மெட்டீரியெல்லாம் பார்த்து எந்தெந்த மெட்டீரியலில் எவ்வளவு வேணுங்கிற மாரி நீங்கள் சொல்லிவிட்டீங்கனா நான் அதுக்கு தகுந்தாப்புல உங்களுக்கு உடனே தயார் பண்ணி ஒரு ஃபிஃப்டீன் டேஸில் உங்களுக்கு எல்லாத்தையுமே நான் மேனுஃபாக்ச்சரிங் பண்ணி கொடுத்துருவேன் எங்கள்கிட்ட மேனுஃபாக்ச்சரிங் ரெகுலராக நடந்துகிட்டிருக்கு பட் இருந்தாலும் நீங்கள் ஒரு பதினைஞ்சி நாள் டைம் கொடுத்துட்டீங்கனா உங்களுக்கு கிளீயராக நம்ம எந்தெந்த மெட்டீரியலில் எவ்வளவு வேணுமோ அந்த ஆர்டர் படி நம்ம ரெகுலராகவே உங்களுக்கு சப்ளே பண்ணிகிட்டிருப்போம் நீங்கள் தீர தீர திரும்ப திரும்ப எடுத்துக்கலாம் பர்ச்சஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் என்ன பர்ச்சஸ் வேல்யூ இன்கிரீஸ் பண்ணிங்கனால் உங்களுக்கு நான் ரேட்டு கம்மி பண்ணி தரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஆ சரி சார் என்னுடைய செல் நம்பரையும் நோட் பண்ணி வச்சுங்க இந்த செல் நம்பர் தான் இந்த நம்பரை கூப்பிட்டுட்டு நீங்கள் அவசியம் வாங்க பார்த்துக்குலாம் பார்த்து நான் பண்ணித்தரேன் நல்லபடியாக பண்ணித்தரேன் நீங்கள் நல்லா பண்ணுங்க வளர்ச்சி இப்போ உங்களுடைய பிஸ்னஸ் நல்லா வளர்கிறத்துக்கு நல்லா நான் மேக்ஸிமம் ஹெல்ப் பண்ணுறேன் வாங்க தேங்க்யூ சார் ம்